எனக்கு புக்ஸ் படிக்கின்றது ரொம்ப பிடிக்கும் நேரடியாக கையில் வச்சு புக்கு ப புக்கு வச்சு படிக்கின்றது தான் விரும்புவேன் ஏன்னால் அதுதான் கண்ணு கெட்டுப்போகமா இருக்கும் குழந்தைங்களுக்கு நல்லா கருத்துகளெலாம் சொல்லி தரலாம் குழந்தைங்கள பக்கத்துலேயே உட்கார வச்சு நேரடியாக சொல்லி தரலாம் குழந்தைங்களும் நல்லா படிப்பாங்க பக்கத்துலேயே உட்காந்து அமைதியாக படிப்பாங்க ஆன்லைன்லேயும் படிக்க விரும்புவேன் ஆனால் ஆன்லைனில் படிச்சேம்னா கையில் கிடைக்காத புக்கெல்லாம் ஆன்லைனில் படிக்க விரும்புவேன் ஆனால் ஆன்லைனில் படிச்சேன்னா கண்ணு கெட்டு போயிடும் குழந்தைங்க தேவையில்லாத வீடியோ செல்லம் பார்த்து மன உளைச்சலுக்கு ஆளாகிறாங்க அதனால் ஆன்லைன் பெரும்பாலும் படிக்கிறதில்லை ஆடியோவை கேட்போம் ஃபேம்லியாக உட்காந்து நைட் டைம்லெலாம் ஆடியோவுலேயும் கேட்போம் புக்ஸு படி புக்ஸு படிக்கிறதெல்லாம் கேட்போம் இருந்தாலும் மேக்சிமம் நேரடியாக கையில் வச்சு படிக்கின்றது எங்கே எங்கே எனக்கு ரொம்ப பிடிக்கும்